வணக்கம் சுகிங்களா முன்ன வீட்டில் இருந்தேன் சுகிக்கு நான் லொக்கேஷன் போட்டிருந்தேன் ஒரு ஒரு பிரியாணி ஒரு லாலிபப் ஒரு பன்னீர் மசாலா சொல்லியிருந்தேன் இப்போ லொக்கேஷன் மீட்டிங்கின்றதுனால் கம்பெனிக்கு வந்துட்டேன் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னோடய கம்பெனி லொக்கேஷன் போட்டிருக்கேன் நீங்கள் முன்ன சொன்ன பிரியாணியோட இன்னோரு பிரியாணி ரெண்டு சப்பாத்தி நாலு லாலிபப் அண்டு ஒன் டூ பாயசம் ஒரு பன்னீர் காட்ச் ஒரு லாலிப் தந்தூரி ஒரு ஆப் கேஜ் பார்சல் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இன்னும் எவ்வளோ நேரத்துக்குள்ள கிடைக்கும் எனக்கு குயிக்காக எனக்கு கிடைக்கிறது மாதிரி பாருங்க லொக்கேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சி மீட்டிங்கின்றதுனால் நான் கம்பெனிக்கு வந்துவிட்டேன் லொக்கேஷன் உங்களுக்கு போட்டிருக்கேன் லொக்கேஷனை பார்த்துட்டு எவ்வளோ நேரத்துக்குள்ளே கிடைக்குன்னு நீங்கள் சொன்னீங்கனா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுலாக இருக்கும் மீட்டிங்கின்றதுனால் கொஞ்சம் குயிக்காக எடுத்துட்டு வந்திங்கனால் நல்லாயிருக்கும் ஆடருல ஆன்லைனில் ஆடரு சொல்லியிருந்தேன் அந்த ஆடருல இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க கொஞ்சம் குயிக்காக எடுத்துகிட்டு அப்டே வாங்க லொக்கேஷனும் இப்போ ஷேர் பண்ணிடறேன் இப்போ இருக்கிற லொக்கேஷன் உங்களுக்கு ஷ ஷேர் பண்ணியிருக்கேன் அதைப் பார்த்துட்டு கொஞ்சம் எவ்வளோ சீக்ரம் நீங்கள் வரமுடியும்னு சொன்னீங்கனா நல்லாயிருக்கும் அதே போல் வரும்போது மினரல் வாட்டர் பாட்டில் ரெண்டு டூ லிட்டர் அண்டு ரெண்டு ம ஸ்வீட் பீடா ரெண்டு வாங்கிட்டு கொஞ்சம் நே வந்தீங்கனா நல்லாயிருக்கும் முன்ன லொக்கேஷன் வீட்டு லொக்கேஷன் போட்டதுனால் அதை திருத்தி இப்போ நான் கம்பெனியில் இருக்கிற லொக்கேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா லொக்கேஷன் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஐ வெரி ஸாரி பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எனக்கு குயிக்காக அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் ஆகும் ஏன்னா ஈவினிங் மீட்டிங்கை முடிஞ்சோடனே சாப்புடணும் அதனால கொஞ்சம் எவ்வளோ சீக்ரம் குயிக்காக முடியுமோ அவ்வளோ சீக்ரம் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ஆடர டெலிவரி பண்ணால் நல்லா இருக்கும் தேங்க்யூ